ஹலோ கேட்குதுங்களா சார் நீங்கள் வெல்டரா சார் வெல்டர் வெங்கடாஜலபதியா என் வீட்டுக்கு கொஞ்சம் க்ரில் கேட்டு ஜன்னலெல்லாம் அடிச்சுத் தரணும் சார் எவ்வளோ இது பத்துக்கு இருபது சார் ம் கதவு வந்து பத்துக்கு பதினஞ்சி ஜன்னல் வந்து ஒரே ஜன்னல் பத்துக்கு இருபது பெரிய ஜன்னலாக

கேஸ் வெல்டிங்கில் ப பண்ணிக் கொடுப்பீங்களா

டிசைன் எந்த மாதிரிங்க பண்ணுவீங்க நீங்கள் டிசைன் எந்தமாதிரி பண்ணுவீங்க எனக்கு வந்து பூ பூ இருக்க மாதிரி ஒரு டிசைன் வேணும் ம் தாமரை அந்தமாதிரி ஏதாவது பூவில் போட்டு அப்புறம் ஏ நேம் என்னோடய நேம் இருக்கணும் என்னோடய ஹவுஸ் ஹவுஸ் ஹவுஸ் ஓப்பன் பண்ண டேட் எனக்கு வேணும் சார் ம் டேட்டு டூ தௌசண்ட் ஃபோர்ன்னு போட்டுக்கொங்க

ஜன்னலுக்கு வந்து ஒரு பிள்ளையார் அந்த சிம்பல் ஒன்று போட்டுடுங்க அப்புறம் வந்து ஒரு சைடில் வந்து முருகன் சிம்பல் போட்டிடுங்க ஆமாம் லெஃப்ட் சைடு விநாயகர் ரைட் சைடு முருக முருகன் பண்ணுணீங்களா சார் பெயிண்டிங் பண்ணுவீங்களா அதிலேயே பெயிண்டிங் பண்ணி பண்ணுவீங்களா பெயிண்டிங் பண்ணுறதுன்னா அப்படியே ரெ ரெட் கலரும் எல்லோ கலரும் பிள்ளையாரு ரெட் கலரும் க்ரீன் கலரும் மு முருகன்

ஒரு நிமிடம் சார் சார் எவ்வளோ சார் ஆகும்

வேறு எதுவும் இல்லை சார்

மெட்டீரியலா ஆ நான் கொடுக்கறேன் சார் ம் எல்லாமே நானே கொடுத்துட்றேன் கு கொடுக்குறேன் சார் எவ்வளோன்னு மட்டும் சொல்லுங்க எவ்வளோன்னு சொல்லிடுங்க சரி ஓகே சார் நான் நான் டுமாரோ பேசுகிறேன் சார் சரி நாளைக்கு பேசுகிறேன் சார் ஆ வைக்கிறேன் சார் ஆ ஓகே சார்

ஆ ம் ஓகே சார் தேங்க் யூ ம் ம் சரி ஓகே சார் தேங்க் யூ சார் வச்சிடுறேன் நான் நான் நாளைக்கு பேசுகிறேன் இன்றைக்கு கொஞ்சம் பிஸி வேலையாக இருக்கேன் ஆ ஓகே சார் கோவிச்சிக்காதீங்க சேர் சரிங்க சார் தேங்க் யூ